நாங்கள் மீந்தியெல்லாம் மயில் றெக்கை கிளி றெக்கை இந்த கற்கள் எல்லாமே எடுத்து நோட்டு புக்கில் வச்சு இருந்தோம்ப்பா இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் நம்ம செல்லுலேயவும் மயில் பார்க்குதுக கிளி பார்க்குதுக குருவி பார்க்குதுக படிக்கிதுக எல்லாமே இப்போ செல்லில் உருவாகிருச்சு நம்ம எங்கள் காலமெல்லாம் நாங்கள் பறவைகளை இந்த பழைய மரங்கள் புளியமரம் வேப்பமரம் அந்த இடத்துகள்ல பறவைகள் அலகலகாக பறவைகள் பார்ப்போம் ஆசைப்பட்டு ஆற்றுல அந்த குளத்துலேலாம் போய் அழகா பார்த்துட்டு வருவோம் கிளி மயில் எல்லாம் போகறது நடமாடுறது இதுகலாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ உள்ள பிள்ளைக புராமே செல்லில் தான் செல்லு கொடுத்தா தான் சாப்பிடுவோம் படிப்போம் தூங்குவோம் அப்படின்றாங்க இப்போ காலம் மாறி போச்சு இல்லையா